எனக்கு பிடிச்ச ஆக்டர் என்னான்னா விஜய் தளபதி விஜய் விஜய்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இப்போ நடிக்கிற எல்லா படத்தையுமே நான் பார்த்துருவேன் இப்போ ரீசன்ட்டாக லியோ மாஸ்டர் அது எல்லாமே ரொம்ப சூப்பரான மூவி மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வருஷ வருஷம் ஒரு படம் ரிலீசாகும் போது நான் அவ ஆர்வத்தோடு எப்போடா ரிலீசாகும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பேன் ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் நடிக்கிற பாட அவரோடய பாட்டெலாம் எல்லாமே ஹிட்டு செம்ம ஹிட்டில் இருக்கும் இதுமாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த மூவியாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் வேறு நான் லைஃப்பில் நிறைய என்ன பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினி அப்படின்னு பார்த்தாலும் நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப அவங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ ரீசன்ட்டாக ரீசன்ட்டாக வந்து இப்போது கீர்த்தி சுரேஷ் வந்து மாமன்னன் படம் நடிச்சுருப்பாங்க அந்த படத்தில் வந்து ரொம்ப கேஷுவலாக ஹம்பலாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மாடனாக கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பாங்க எனக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் அதுதான் நிறைய என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நிறைய என்ஜாய்மெண்ட் நிறையா இந்த மாதிரி சாங் நிறையா ரொம்ப பிடிக்கும் சாங் நிறைய கேட்பேன் சாங் எந்த மூவி சாங்கில் நம்பளை இன்ட்ரெஸ்ட்டாக அதில் என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்காக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்கற மாதிரி தான் இருக்கும் டெய்லியும் அதை ஒரு பத்து டைம்மாவது நான் கேட்டிருவேன் அந்த மாதிரி சாங்கெலாம் ரொம்ப பிடிச்ச சாங் அதாக இருந்துச்சினால் பத்து டைம் மேலேயாவது அதை நான் கேட்டிருவேன் திரும்ப திரும்ப ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ்னாலே நான் அதிகமாக அடிக்டட் தான் சொல்லுவேன் ஆமாம் அடிக்டட் தான் சாங் நிறையா கேட்பேன் ஸ்கூல் படிக்கும்போதும் நிறைய சாங்லாம் கேட்பேன் காலேஜ் படிக்கும்போதும் பஸ்ஸில் போகும்போதுலாம் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கறது அது பண்ணுறது இது பண்ணுறது நிறைய இருக்கும்